எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா நிறையா விளையாட்டு விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க ஜல்லிக்கட்டு கபடி பேஸ்கெட் பாலு நிறையா விளையாடுவாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா விளையாட்டுமே விளையாடுவாங்க பெரிய கல் பார்த்திங்கன்னா உ உருண்டை கல் மாதிரிருக்கும் அந்த உருண்டை கல்லை வந்து இளவட்ட கல்லுன்னுவாங்க அதை தூக்கிப் போட்டு விளையாட்ற விளையாட்டு அந்த மாதிரி நிறையா வந்து எங்கள் பகுதியில் விளையாடுவாங்க நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மாநிலத்துக்கும் இல்லை மற்ற மாநிலமாக இருக்கட்டும் ஏன் மற்ற ஊராகக் கூட இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் நாங்கள் பண்ணுறதே ஒரு தனித்துவமாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுனால் எடுத்திங்கன்னால் அந்த போட்டி நடத்துகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டை ரொம்ப நல்லா ஆயத்தப்படுத்தி அதோடய கொம்பை ஒரு மாதிரி சீவிவிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டி இன்றைக்கு நடக்குதுன்னால் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பக்காவா ட்ரெய்னிங் கொடுப்போம் ஜல்லிக்கட்டுக்கு நல்லா ட்ரெய்னிங் கொடுத்து அதை எப்படி சொல்கிறது அந்த மாடை பார்த்தாலே எல்லாேரும் பயப்புடுற மாதிரி அந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதே மாதிரி களத்தில் இறங்கி விளாடுற நாங்களும் சரி மாடை அடக்குவாங்க பார்த்திங்களா அவர்களும் சரி அவர்களும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நல்லா ட்ரெயினிங் எடுத்து நல்லா உடலெல்லாம் ஃபிட்னெஸ்ஸாக வச்சு அந்த மாதிரி போய் உள்ளே போய் க்ரவுண்டு குள்ளே போய் விளையாண்டா அது ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு என்ஜாய்மெண்ட்டும் ரொம்ப ஒரு இதாக இருக்கும் மற்ற ஸ்டேட்லெல்லாம் இந்த மாதிரி இருக்குமா என்னென்னு தெரியல எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அரசியல் தலைவர்களெலாம் பெரிய பெரிய தலைவர்களெலாம் வேறு வந்து அவார்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு அதே மாதிரி தாங்க கபடி கபடியும் சொல்லவே வேணாம் அது தமிழ்நாட்லையே ஃபேமஸானா விளையாட்டு இங்கே எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பகுதி மக்கள் நாங்கள் எல்லாேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பொங்கல் டையம் தீபாவளி டையம் இந்த மாதிரி நாங்கள் வந்து கபடி போட்டி எதனால் வச்சு நடத்துவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏழு பேர் கபடி ஒரு அணிக்கு வச்சு இந்த மாதிரி நாங்கள் மூன்று பரிசு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு இந்த மாதிரி பரிசுகள் ப்ளஸ்ஸு அமௌண்டு இதெல்லாம் வச்சு ரொம்ப பிரமாண்டமாக நடத்தி கபடி மேட்ச்சை நடத்துவோம் எல்லாேருமே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க அதே மற்ற ஸ்டேட்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதுவும் கபடிக்கு ரொம்ப முக்கியத்துவமே கிடையாது இங்கே நாங்கள் வந்து கபடி வந்து ரொம்ப மெயினாக வச்சு கபடி வந்து எப்படின்னா ஒரு கிரிக்கெட்டு கூட வேல்டு கப்பு அந்த மாதிரி உலக அளவில் இருக்குது கபடிக்கு அது கிடையவே கிடையாது நாங்கள் அதனால் கபடியை வந்து ஒரு வேல்டு லெவலில் கொண்டுப் போகணும் ரொம்ப பா பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நாங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பொங்கல் டையம் தீபாவளி டையம் எல்லா போட்டி நடத்துவோம் கிரிக்கெட்டு கபடி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு எல்லாமே நடத்துவோம் பட்டு கபடி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அதை கொஞ்சம் வேல்டு லெவெலில் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது மற்ற ஊரில் எப்படின்னு எங்களுக்கு தெரியலை எங்கள் ஊரில் ரொம்ப அது சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு அதுவும் எப்பயும் போல் அதுவும் அப்படி தான் கிரிக்கெட்டுக்கு பதினொரு பேர் சப்ஜுட்டோடு சேர்த்து பதினைஞ்சு பேர் இருப்பாங்க நாங்கெல்லாம் எங்கள் ஊரில் எப்படி விளையாடுவோன்னா ஒரு அஞ்சு பேர் இருந்தால் கூட கிரிக்கெட் விளையாடுவோம் நாலு பேர் இருந்தாலும் விளையாடுவோம் அப்படியே ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களா ஆ ஆஃப் சைட்டில் மட்டும் போட்டு அப்படியே சூப்பராக விளையாடுவோம் இல்லை ஒரு நாலு பேர் இருக்காங்களா லெக் சைடில் மட்டும் போடுவோம் இல்லை ரெண்டு பேர் இருந்தால் கூட சூப்பராக அழகா விளையாடுவோம் சிக்ஸு ஃபோரு மட்டும் வச்சு விளையாடுவோம் இது மாதிரி எக்ஸாக்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம்